எங்கள் பகுதிகளில் கொண்டாடப்படும் பாரம்பரிய விழாக்கள் அப்படினா நிகழ்வுகள் என்னென்ன அப்படினா அது யா என்ன விழாக்கள் அது வந்துவிட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்குமா அப்படின்னா ஈர்க்கும் அதாவது பொங்கல் பொங்கல் விழ பண்டிகை அந்த விழாக்கள் வந்துவிட்டு அப் பொங்கல் அப்போ இந்த உறியடி விழா அது எல்லாமே அது சுற்றுலா பயணிகள ஈர்க்கும் அப்போதிக்கு அது போட்டிகள் வைப்பாங்க உறியடிக்கிறது சிலம்பாட்டம் அப்புறோம் வந்து ஜல்லிக்கட்டு முக்கியமாக சொல்ல போனா ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்துட்டு சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்க்கும் அங்கேளான் வந்துவிட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்க பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுமதிக்க படுவாங்க அவங்க வந்துவிட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு அவங்களும் போட்டிகளில் கலந்துப்பாங்க அந்த உறியடிக்கிற போட்டி அது எல்லாத்துலையுமே அவங்களும் கலந்துப்பாங்க அதுக்கு அப்பறம் வந்துட்டு தீபாவளி பண்டிகை அவங்க தீபாவளி பண்டிகை அப்போவும் வருவாங்க எப்படி வந்துவிட்டு அந்த வெடி வெடிக்கிறது அது எல்லாத்தையுமே அவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் அதில் வந்துவிட்டு கலந்துப்பாங்க வெளிநாடுகளில் நம்ப நாடுகளில் கொண்டாற்ற மாதிரி விழாக்கள் கொண்டாட படுவதில்லை பொங்கல் திரு இது தீபாவளி அது எல்லாமே அவங்களுக்கு மொத்தமாக வேறு மாதிரி இருக்கும் பொங்கல் விழாக்களில் இந்த சூரியனை வழிபட்டு பொங்கல் வைக்கிறது மாடு வழிபட்டு பொங்கல் வைக்கிறது அது எல்லாமே அவங்களுக்கு மொத்தமாக வேறப்பாடு வேறு மாதிரி இருக்கும் அந்த விழாக்களில் எல்லாத்துலையுமே அவங்க வந்துவிட்டு கண்டிப்பாக பங்கேற்பாங்க அவங்க வந்துவிட்டு அவங்களுக்கு எல்லாமே இது புதுசாக இருக்கனால அவங்க ரொம்ப மகிழ்வோடு அதில் வந்து கலந்துக்குவாங்க அது எல்லாமே வந்துவிட்டு சுற்றுலா பயணிகளை ரொம்பவே அவங்கள வந்துவிட்டு ரொம்பவே ஈர்த்து இருக்கு